அரசியலை பற்றி சொல்லணும்னா அது மன்னர் ஆட்சிலேருந்து மக்கள் ஆட்சி அதாவது மக்கள் இப்போ மன்னர்னா அவர் இப்போ நான் தான் மன்னர்னா நான் என் பையன் என் பேரன் என் கொள்ளு பேரன் அவன் பேரன் அந்த மாதிரி அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரு நூற்றாண்டே ஆண்டுக்குவாங்க அதில் ஒரு மன்னர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடக்கலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அணை இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணுறவர் இருப்பார் அடுத்த மன்னர் என்ன பண்ணுவாருன்னா மக்களை பற்றி கவலைப்படவே மாட்டார் அவர் வேறு இதில் இருப்பார் அப்போ என்ன ஆகுன்னா மக்கள் எல்லாம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும்ல இப்போ என்னை நம்பி தானே ஒரு மக்கள் ஒரு மக்கள் ஒரு ஒரு மக்கள் இருக்காங்க மக்கள் தொகை இருக்காங்க அதை தடை பண்ணி அதுலேருந்து மீண்டு அதுலேருந்து என்ன பண்ணணுமோ அது தான் இப்போது மக்களாட்சின்னு பண்ணுறாங்க இப்போது தேர்தல் வச்சு ஒரு அஞ்சு வருஷம் தான் அவங்களோட நாட்கள் காலம் காலம்னு சொல்வோம்ல ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா தேர்தல் வைப்பாங்க தேர்தல் வச்சு அந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு அதை அடிப்படை கொண்டு அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுத்து அப்போது அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு பிடிச்சமானவங்க அவங்களுக்கு என்ன யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அவங்களுக்கு கிடைக்கிது இப்போ மன்னரை அதுமாதிரி பண்ண முடியாது மன்னர் இறந்துட்டாருன்னா அடுத்தது அவங்க இளவரசன் அவர் தான் மன்னர் அப்படிம்பாங்க அது முடி சூடிடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது மன்னர் ஆட்சி அதில் நிறையா மன்னர்கள்லாம் பார்த்தோம்னா இருக்காங்க சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் இந்த மாதிரி நிறைய மன்னர்கள்லாம் நிறைய பண்ணாங்க ஆனால் அதுக்கு அப்புறமோ அதுக்கு முன்னாடியோ பார்த்திங்கன்னா அது வந்து சில சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்க முடியாமல் இருந்தது எல்லா மன்னர்களும் மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்கள்ல அதேமாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்கள்ல அதனால் அந்த மன்னர் ஆட்சியை தவிர்த்துட்டு மக்களாட்சி மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் எனக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து ஒரு ஆட்சியில் உட்கார வச்சு அவங்கட்ட நம்மளுடைய கோரிக்கைகள் உதாரணத்துக்கு இந்த இடத்துல சாலை வசதி இல்லை எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுங்க எனக்கு இந்த சலுகையை கொடுங்க அத அது போல் இப்போ மன்னர் ஆட்சியில் பார்த்திங்கன்னா அது அப்பயும் பார்த்திங்கன்னா சிறும்பான்மையர்கள் இருந்தாங்க அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சலுகைகள் மாதிரி இப்போ படிப்பிலேயோ இல்லை அந்த அவங்களோட ஆட்சிலேயோ சபையிலேயோ இருந்தது கிடையாது இருப்பாங்க உதாரணத்துக்கு அக்பர் ஆட்சியில் இருக்கறப்ப பார்த்திங்கன்னா அக்பருக்கு வந்து அவர் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்ன சொல்கிறது அந்த அரசியல் வித்தகர் அந்தமாதிரி சொல்லி கொடுப்பாங்கள்ல அவங்க இருந்தாங்க அவருக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் அந்தமாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மக்களாட்சி வந்தது இந்த மக்களாட்சிலேயும் சில சில இல்லை அது நிறைய இருக்குது அது வந்து பெரிய இது சொல்லக் கூடாது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு வருஷம் அவங்க சரி இல்லைன்னா ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆகும்னா அவங்களை வந்து தேர்தல்லேருந்து தேர்தலில் நிற்கும் போது அவங்களை தோற்கடித்து அடுத்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அது தான் வந்து மக்களாட்சிக்கும் மன்னர் ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் மக்களாட்சி நல்லதாக இருக்கும் வர அரசியலில் அரசியல் கட்சிகள் மக்களுக்காக செய்யணும் அப்போ தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும் இல்லைன்னா ஆட்சி செய்ய முடியாது வந்தோம் போனோம் அந்த மாதிரி ஆகிப்போயிரும் இருந்தார்கள் மன்னர்கள்லாம் இப்பயுமே மன்னர்கள் பற்றி பேசுகிறாங்க திப்பு சுல்தான் அக்பர் அதே மாதிரி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மராட்டிய மன்னர்கள் அந்த மாதிரி மன்னர்கள் பற்றி பேசுகிறாங்க கம்மியாக தான் பேசுகிறாங்க அப்போது ஒரு மன்னரை பற்றி பேசுகிறாங்கன்னா அவர் மக்களுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காருன்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி தான் இப்போ இருக்க அரசியல்வாதிகளும் அந்தமாதிரி செஞ்சாங்கன்னா எப்போதுமே புத்தகத்தில் இடம் பெறலாம் நன்றி